சாப்பாடு வந்து கொஞ்சம் கேன்சல் பண்ணுறோம் ஆர்டர் கேன்சல் பண்ணுறோம் ஏன்னா நாங்கள் வெளியில் கொஞ்சம் போகிறோம் ஸ்கூலுக்கு போகிறோம் ஸ்கூல் முடிச்சுட்டு வர லேட்டாகும் உடனே கிளம்புறன்றதுனால எங்களுக்கு ஆர்டர் வேண்டாம் அதை நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க அமௌண்ட்டை வந்து திரும்ப என் அகௌண்டில் நான் ஜிபே பண்ணிருக்கேன் அந்த அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப என்னோடய அகௌண்டில் ச ரீபே பண்ணிருங்க ஆர்ட்ரு கொஞ்சம் கேன்சல் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ